நான் வந்து இந்த உலகத்தில் எங்கள் பயணம் செய்ய நினைக்கிறனா வந்து நான் லண்டனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் லண்டன் அமெரிக்கா லண்டனுக்கு நான் ஏன் போணுன்னு நெனைக்கிறேனா அங்கே இருக்க மக்கள் நல்லாயிருப்பாங்க அங்கே வந்து குளூரில் வந்து நல்லாயிருக்கும் நம்பூரில் வந்து சம்மர் டைம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அங்கே வந்து போனால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் அங்கே ஸ்னோலாம் இருக்கும் நல்லா பனி மாதிரி நல்லா இருக் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் அதனால லண்டனுக்கு போணுன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா ஏன் போக நினைக்கிறனா அங்கே வந்து எஜிகேஷன் லெவலில் வந்து அமெரிக்கா நல்லாயிருக்கும் ஏன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கன்ட்ரி அது அதனால அமெரிக்காவுக்கு போணுன்னு நினைக்கிறேன் அங்கே சுற்றி பாக்கிறத்துக்கு நமக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு அதனால் அங்கே நான் போகணும் அது மாதிரி நிறையா எனக்கு இருக்கு நான் போகணுன்னு நினைக்கிற இடம் என்னன்னா லண்டனு அமெரிக்கா இந்த ரெண்டு இடத்துக்கு தான் நான் போய் நான் விசிட் பண்ணுன்னு நினைக்கிறேன்